இப்போ அதை பற்றி அந்த உயிர் வாழ்வு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கொரோனா டைமில் வேணுனால் நல்லா வேண்டி பேர் இப்படி காலம் ஆகிட்டாங்கோ இப்போ அது என்னமோ அந்த மிஷினு வெச்சதுனால் அதை பொழைச்சி பொழைச்சாங்க அப்பறம் போனவங்க போயிட்டாங்க அதை பற்றி எங்களுக்கெலாம் அது தெரியாது இப்போல்லாம் அது அந்த கொரோனா இல்லாதனால் இப்போ எதோ ஜனலாம் நல்லா இருக்கிறாங்கோ இப்போ எந்த பாதிப்பும் இல்லை இந்த கொரோனா டைம் வந்ததால் ஜனம் பயந்து போயிட்டோம் அப்போல்லாம் வந்து இப்படி எங்கே வந்துடுதே என்னவோன்னுல எங்கேயும் போகாத வராத மாக்ஸு போட்டுக்கிட்டு வீட்லையே இருந்தோம் அதை எப்படி வருது என்னென்னு அது எல்லாம் எங்களுக்கு தெரியாது